நான் கொண்டாடிய பண்டிகைகள் பார்த்திங்கனா தீபாவளி பொங்கல் ரம்ஜான் இந்த மாதிரி பண்டிகைகள் கொண்டாடிருக்கிறேன் தீபாவளி அப்போது ஸ்வீட் சாப்பிட்றது பட்டாசு வெடிக்கிறது நான்வெஜ் அசைவம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது நான் சாப்பிட்ருக்குறேன் தீபாவளி அன்னைக்கி நிறையா பட்டாசுகள் வெடிப்பேன் நிறையா புது துணி போடுவேன் இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள்லாம் தீபாவளி டைமில் நிறையாவே இருக்கும் பொங்கல் டைமில் பொங்கல் காய்ச்சிறது பொங்கல் சாப்பிட்றது புது துணி போடுறது இந்த மாதிரி வேலைகளில் இருப்பேன் ரம்ஜான் அன்னைக்கி இப்போ அசைவம் சாப்பிட்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவேன் நிறையா பண்டிகைகள் இருக்குது அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் நான் சகஜமாகவே துணி போடுவேன் புது துணி போடுவேன் அந்தமாதிரி துணிகள்லாம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்போம்